வானொலி பார்த்திங்க அப்படின்னா வானொலிலாம் வந்துட்டு அந்த காலத்தில் டீ கடையில் பெரியவங்க வந்துட்டு டீ கு குடிக்கிற சாக்கில் அங்கே வந்து அந்த ரேடியோவில் வர நியூஸை கேட்டுட்டு தான் வாழ்க்கையோடய அதாவது உலகத்துல மூலையில் எங்கேலாம் எங்கே என்ன போயிட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தெ தெ தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து வானொலி வந்து அப்போதைக்கி அந்த காலக்கட்டத்தில் வந்து யூஸாக இருந்துச்சு ஒரு டீ கடையில் ஒரு பொட்டி கடையில் எப்பயுமே வானொலி வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்பப்போ சேதி உலக நாட்டு இந் நடப்பு எல்லாமே வந்து இந்த வானொலி வந்து சொல்லிக்கிட்டேதான் இருந்துச்சு இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பெருசாக பிரபலமானதுனால் வானொலியோடய தேவைகள் வந்து கொஞ்சம் கொறைஞ்சிருச்சின்றத விட காணாமையே போயிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா கையிலேயே இருக்குது இப்போ எல்லோருக்குமே அந்த ஒரு செய்தி தெரிஞ்சிக்கிறதுக்கா பாட்டு பாடுறதுக்கா இல்லை சீரியல் பார்க்கறதுக்கா எல்லாத்துக்குமே இப்போ டிவி அதைத் தாண்டி கையிலேயே ஃபோன் ஒன்று வந்துருச்சு அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃபோன் மூலிமாவே எவ்வளோவோ வெப் சீரிஸ் வந்து பார்க்குறோம் அதுலேயும் இப்போ சௌத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டிருக்குற ஒரு ஃபெப் வெப் சீரிஸ் அப்படின்னா அதர் கண்ட்ரீஸில் போயிக்கிட்டுருக்கிற இந்த கொரியன் ட்ராமஸுன்னு சொல்கிற கே ட்ராமா கே ட்ராமாஸோட வெப் சீரிஸ் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து இங்கே ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பேக்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு மத்தியில்ன்னு சொல்ல முடியாது அப்படின்றத விட பொதுவாகவே இங்கே சௌத் இந்தியாவில் இந்தியாவில் பொண்ணுங்க மத்தியில் ரொம்ப பிரபலமாக ஓடிட்டிருக்குற ஒரு விஷயம் கே ட்ராமா கொரியன் ட்ராமா அதுவும் இப்போ வளர்ந்து வர காலக்கட்டத்தில் ரொம்ப பிரபலமாயிட்டிருக்குற விஷயம் வந்து பிடிஎஸ் ஆர்மி ஒன்று சொல்லிக்கிட்டிருக்காங்க அஃப் கோர்ஸ் நானும் பிடிஎஸ் ஒரு தீவிர ரசிகைனு கூட சொல்லலாம் கொரியன் ட்ராமா வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு விஷியம் அதில் காட்டுற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சி அந்த கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களும் அவு அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் வெளிப்பாடுகள் அது எல்லாமே வந்து அழகாக வந்து தனித்துவமாக கொண்டு போயிட்டிருக்காங்க இந்த வெப் சீரிஸில் கொரியன் ட்ராமா வெப் சீரிஸில் கொரியன் ட்ராமா வெப் சீரிஸ் வந்து தமிழ்நாடு கேர்ள்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலராகிட்ருக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு விஷியம் அதையும் மீறி இப்போ பார்த்திங்கன்னா தொலைக்காட்சிகளில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து விஜய் டிவி சொல்லலாம் விஜய் டிவியில் வர அசத்தப்போவது யாரு கலக்கப்போவது யாரு வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஷோ அந்த ஷோவில் வர தீனா ரொம்ப ஃபேவரெட்டு தீனா வந்து தீனாவோட ஸ்டாங் ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும் இல்லை கவுண்டரா இருக்கட்டும் அவங்களோட தக் லைஃப் கொடுக்குற அந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இங்கே ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு விஜய் டிவிக்கப்புறம் வர ஜீ தமிழை பார்த்திங்கனா டான்ஸ் ஜோடி டான்ஸ்னு ஒரு ஷோ டான்ஸ் ஜோடி டான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரி ரியாலிஸ்டிக் ஒரு ரியாலிட்டி ஒரு ஷோனுவே சொ சொல்லலாம் எத்தனையோ பேரோடய லைஃபை வந்து அது வந்து எங்கேயோ எவ்வளோவோ ஒரு பெரிய பாதையில் கொண்டு போய் தூக்கி நிப்பாட்டிருக்குது அந்த ரியாலிட்டி அந்த ரியாலிட்டி டான்ஸ் ஷோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டான்ஸ் ஷோ அந்த டான்ஸ் ஷோவில் வந்து ஜட்ஜெஸ் வந்து ரொம்ப கரெக்டாக அப்ரூவேட்டடாக கரெக்டாக வந்துட்டு அவங்கள எந்தளவுக்கு ஆடுறவங்கள வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டிருக்காங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த அந்த டான்ஸ் ஷோ டான்ஸ்லேருந்து யாரையுமே பிடிக்காது எனக்கு இவங்கள பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எல்லாரையுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் வந்து டான்ஸு படங்கள் அப்படின்னு பார்த்தா அஜித் படங்கள் நான் சொல்லுவேன் நான் அஜித் ஃபேன் ஆக்ச்சுவலி விஜய் எல்லார் படமும் பார்ப்பேன் ஏன்னா தலை சொல்லியிருக்காரு நல்ல படத்துக்கு ரிவ்யூ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஸோ தலையோடய மும்மொழி கொள்கையாக வச்சிட்டு நான் சொல்கிறேன் எல்லாரோடய நல்ல படம் எல்லாமே நான் பார்ப்பேன் ரொம்ப மனதை பாதிக்க வச்ச ஒரு படம் அப்படின்னா அங்காடித்தெரு சொல்லலாம் அப்புறம் ஜெய் பீம் சொல்லலாம் ஜெய் பீமும் சரி அங்காடித்தெருவும் சரி ஒன் டைம் பார்த்ததுதான் அதுக்கப்புறம் இன்னமும் அதை நான் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன் ஏன்னால் ரொம்ப மனது பாதித்த ஒரு ஃபிலிம் அது அப்றம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ் படம் அப்படின்னா ஹாலிவுட் படம் சொல்லுவேன் ஏன்னால் நான் வந்து மோஸ்ட்லீ பார்க்குறது வந்து ஸ்டார் மூவிஸ் ஹெச்பிஓ அதெல்லாம் பார்ப்பேன் ஹாலிவுட் படத்தில் வர ஜாக் அண்ட் தி ஜெய்ண்ட்டு மம்மி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாமே பிடிக்கும் நார்னியா நார்னியா வந்து நான் எங்களோடய சைல்ட்ஹூட் டேஸில் சொல்லலாம் ஸ்கூல் படிக்கிற பள்ளிக்காலப் பருவத்தில் சொல்லணும் அப்படின்னா நார்னியா வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ரொம்ப பிரபலமான ஒரு ஹாலிவுட் மூவி அது இன்று வரைக்குமே சரி இப்போ கூட வந்து நார்னியா ஸ்பைட்ருமேனாக இருக்கட்டும் ஜுமான்ஜியாக இருக்கட்டும் இப்போது கூட டிவியில் போட்டால் கூட நாங்கள் உட்காந்து ரொம்ப விரும்பி விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டிவியில் வர இந்த ஹாலிவுட் மூவிஸ் அப்புறம் ஹெச்பியில் ஹெச்பிஓவில் போட்டுட்டிருப்பாங்க ஸ்டார் மூவிஸில் போட்டுட்டிருப்பாங்க இன்னமும் குழந்தைங்களுக்குமே சரி இப்போ வர டூ கே கீட்ஸுக்குமே சரி நார்னியா ஸ்பைட்ருமேனு ஜுமான்ஜிலாம் வந்து இன்னமும் பிடிச்ச ஒரு விஷியம் தான் பார்த்துக்கிட்டே தான் இருக்க தோணும் தொலைக்காட்சிகளில் வர நியூஸ் சேனல் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் வந்துட்டு அவ்வளோவா நம்பக நம்புகிற மாதிரியும் இல்லை ஏன்னால் நிறைய பொலிட்டிக்ஸ் வந்து இப்போ நிறையா அரசியல் ரீதியாக வந்து இப்போ டிவி சேனல் வந்து போயிக்கிட்டிருக்கு காசு கொடுத்தா ஒரு பேச்சு காசு உண்மைகளை மறைச்சிட்டு நிறைய விஷயங்கள வந்து அவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நியூஸ் சேனல் பக்கம் வேணாம் பொழுதுபோக்கு கலாச்சாரம்ன்னு பார்க்கும் போது இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸு அப்புறம் விஜய் டிவியில் வர கலக்கப்போவது யார் அது எப்போயுமே ரொம்ப பிரபலமான ஒரு விஷியம்